ஈவென்ட் ப்ளானரா வீட்டில் கொஞ்சம் பார்ட்டி இருக்கு டெக்கெரேட் பண்ணனும் வர முடியுமா சரி ஓகே ஈவென்ட் வந்து டூ டேஸ்க்கு அப்புறந்தான் நீங்கள் வந்து பாருங்கள்

ஓகே அப்படியா சரி ப்ரைஸ்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே எங்களுக்கு கரெக்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டா போதும் சும்மா ஈவென்ட் பிளானெர் பார்ட்டி தான் சரி ஓகே ஓகே இன்னைக்கு ஈவினிங் வரீங்களா சரி ஓகே அப்போ எப்போ ஆ நான் வீட்டில் தான் இருப்பேன் சரி ஓகே அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்துருங்க ஓகே தேங்க் யூ